சார் வணக்கம்ங்க சார் சொல்லுங்கள் சார்

நான் ப்ரவீனோட பேரண்ட்டுங்க சார் சார் எப்படிங்க சார் வீட்லேலாம் படிக்கிறதில்லைங்க சார் அவங்க அப்பா செல்லம் அதிகம்ங்க சார்

ஆ இல்லை அவங்க அம்மா செல்லமும் சேர்த்து இல்லை அவங்க அம்மா செல்லமும் டீச்சர் செல்லமும் அதிகம் இங்கே வீட்டுக்கு வந்தாலும் படிக்கிறதில்லைங்க சார் சும்மா தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு செல்லு பார்த்துட்டு இருக்கிறான் ம் ம்

கேபிள் கனெக்ஷன் இருக்குதுங்க சார் ஆனால் நான் இருக்கும்போது பார்க்க விட்றது இல்லைங்க சார் நான் இல்லாதப்போ தான் பாக்கிறான் இல்லைங்க சார் அதையும் நான் இப்போ கட் பண்ணிடுறேங்க சார் நான் கூடிய சீக்கிரம் கட் பண்ணிடுறோம் ஸ்கூலில் எப்படிங்க சார் படிக்கிறானா டைம் வேஸ்ட் பண்ணுறானா ஏன்னா அதிகமான டைம் ஸ்கூலில் தான் இருக்கிறான்

இல்லை அது நான் விசாரித்து அதான் சார் அது என்னென்னா ஆமாங்க சார் நீங்கள் அடி வெளுத்து விட்றிங்கன்னு தான் சொன்னான் கன்னாபின்னானு கரெக்ட்டு தான்ங்க சார் ம் அதான் சார் அது தமிழ் ஐயாட்ட கோச்சிங் அனுப்பி விட்லான்னு பார்த்தேங்க சார் தெரியல சார்

இல்லைங்க சார் அதாவது அவன் தமிழ் ஐயாட்ட தான் கோச்சிங் படிக்கணும்ன்றான் நான் தமிழ் ஐயா பேர் கேட்டேன் செந்தில்குமார் செந்தில்குமார்னு சொன்னான் ஆ உங்களையும் அதான் அதான் அவர் பேரை தான் சார் அடிக்கடி சொல்லிட்ருக்கிறான் இங்கே ஏதோ சுத்திட்ருக்கிறான் அப்பப்போ அவன் க்ளாஸில் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்கிறாங்க சார் ஆனால் ம் ம் ஆ

வாங்கி ம் ஆ சொல்கிறேங்க சார் நானும் சொல்கிறேன் ம் ம் ஓகேங்க சார் ஓகே ஓகே சார் ஓகேங்க சார் எதுனா கால் பண்ணுங்கள் சார் கொஞ்சம் பார்த்துக்குங்க சார் பசங்களை ஓகே சார் ஓகேங்க சார்